நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப மதிக்கிற வந்து மூணு பேரு ஒன்று வந்து எனக்கு கற்றுக் குடுத்த குரு இன்னொன்று வந்து அப்பா அம்மா அவங்க இல்லாட்டி நான் இல்லை இப்போ என்னை வந்து பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு ஆளாக்கினது வந்து எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்து என்னை ஒரு நிலைக்கு ஏற்றிட்டு போனது வந்து என்னோடய ஆசிரியர் அதனால நான் எப்போயுமே மதிக்கிறது வந்து இவங்க மூணு பேத்த மட்டும் தான் அப்படி நான் இது பண்ணாட்டி மித்தவ மேல் மதிப்பு இல்லேன்லாம் இல்லை எல்லாத்தேயும் எனக்கு பிடிக்கும் நான் வந்து ஒரு சிறந்த நிலைக்கி வந்ததுக்கு காரணம் வந்து இவங்க மூணு பேரு மட்டும் தான் அப்படி இது பண்ணி இது போன ஒரு இப்போது வேலைக்கே போகிறோம் வேலைக்கு போகிறப்போ வந்து ஒரு இடத்துல உனக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்புடின் சொல்கிறப்போ வந்து ஆசிரியர் வந்து நம்மளை கற்றுக் கொடுத்தத வெச்சு தான் நம்ம எதாக இருந்தாலும் சொல்ல முடியும் இது மாதிரி நம்ம ஆசிரியர் வந்து நம்மளை ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கற்றுக் கொடுத்து நல்ல குரு வந்து ஓ இப்ப என்ன சொல்கிறது ஒருத்தனுக்கு வந்து மூணு விஷயம் இருந்துச்சினா ஏ அவனை மாதிரி தலை சிறந்தவன் வந்து யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மூணு விஷயம் என்னன்னா அம்மா அப்பா நல்ல குரு எனக்கு அம்மா அப்பாவும் நல்லா ஸ் இருந்தாங்க குருவும் ந ஒரு நல்ல குரு அதில் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கறோன்றதை பொறுத்து தான் இருக்குது அவங்க வந்து ரொம்ப நல்லா சொல்லித் தருவாங்க நம்மளோடய கெப்பாசிட்டினு ஒன்றிருக்கும் அந்த கெப்பாசிட்டியில் இருந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டு நம்ம அதுலேயே வந்து நம்ம ஒரு சிறந்த ஆளு என்ன சொல்கிறது இப்போ வந்து கற்றது வந்து கை மண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் கற்ற கை மண்ணை வெச்சிகிட்டு நீங்கள் ரா தான் பெரிய ஆளு அப்பிடின் சொல்லி நான் தான் ஒபாமா பின் லேடன்லாம் சொல்லிட்டு இல்லாமல் நீங்கள் கத்துக்கிடாத விஷயத்த நிறையா விஷயத்த இது பண்ணுங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா எனக்கு இத்தனை சாஃப்ட்வேர் தெரியும் நான் தான் பெரிய ஆளு நான் போனால் இப்போ போனால் கூட மூணு லட்சருபா சம்பளம் வாங்குவேன் அப்பிடில்லாம் சொல்லாமல் உங்களுக்கு மேலே ஒருத்தர்இருப்பார் சுந்தர் பிச்சையினு வந்து சென்னையில் ஒருத்தர்இருப்பாரு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் கூகுள் கம்பேனி ஓனரு அவர் இது மாதிரி தான் எதையுமே அவர் வெளியே காட்டிக்கிறதே இல்லை அவர் இத வந்து நம்ம ஒரு ஆளாகவே மதிக்கவே இல்லை அதுக்கப்பறம் இந்த கூகுள் கம்பேனி வந்து சிஇஓ இவரு தான் சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் இவ்வளோ பெருசான ஆளா அப்படி யூஎஸ்ஏ வந்து கூகுள் நிறுவனத்தையே கைக்குள்ள வெச்சிருக்காருனா அவரோட வந்து ஆசிரியரும் அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப ஊக்கம் கொடுத்து இது பண்ணால தான் வந்து அவர் ரொம்ப நல்லா இருக்காரு அதே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிக்கெட் பிளேயர் ஜ ரவீந்தர் ஜடேஜானு ஒருத்தர் இருப்பாரு அவரு வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவங்க அப்பா வந்து ச அவரோட சிறு வயதிலே தவறிவிட்டாரு தவறுனோடனே அவங்க அம்மா வந்து கொஞ்சம் நாளில் அவங்களும் இறந்து போயிட்டாங்க அவங்க அக்கா தான் வந்து அவங்க ஊக்கம் கொடுத்தும் அவன் அம்மாவோட ட்ரீமை நம்மளோடய அம்மாவோடய ட்ரீமை வந்து நீ நிறவேத்தணும் அப்புடின்னு சொல்லி இது பண்ணி ஊக்கம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு கிரிக்கெட் கிளப்பில் போயி சேர்த்து விட்டோன்னே எடுத்தொடனே நம்ம என்ன சொல்றது இப்போ வந்து ஒரு காலேஜில் சேர்ந்தா கூட எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து எல்லா பொறுப்பையும் கொடுத்துற மாட்டாங்க அவங்க நம்மளோட பிகேவியர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு ஒரு நல்ல பொறுப்பு கொடுப்பாங்க அது மாதிரி அவர் எடுத்தொடனே பால் பாயாக தான் வெச்சிருக்காங்க பால்லாம் எடுத்து ஃபோர் பௌண்ட்ரி லைனுக்கு வெளியே வர பாலை ஃபுல்லாக எடுத்து எடுத்து கொடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் அது மாதிரி தான் இருந்துருக்காரு அதுக்கப்பறம் அவங்க எடுத்து கொடுக்கற பாலை ஃபுல்லாக ஸ்டெம்பை பார்த்து த்ரோ பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்பறம் த்ரோ பண்ணி அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃஸ்போர்ட்ஸ்மேன் வந்து பார்த்து அவரை வந்து ப்ளே வெளாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு அதுக்கப்புறம் தான் அவரு இந்தியாவுக்கு ஒரு தல சிறந்த வீரனாக ரவீந்தர் ஜடேஜா கிடச்சாரு அவங்க வந்து அவர் நினச்சிருந்தா இது பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் குஜராத்தை சேர்ந்தவரு அவரு கேஸ் போட்டு அவங்க வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சேர்த்தவுங்க இதலாம் எங்கள் முன்னோர்கள் சேர்த்து வெச்ச காசு எனக்கு வேணும் அப்புடின் சொல்லி எவ்வளோ எவ இது பண்ணி போராட்டம் பண்ணி வாங்கியிருந் ஆனால் அதலாம் இல்லாமல் வந்து என்னால் சம்பாதிக்க முடியும் நான் வந்து போர்ட்ஸில் ஒரு நல்ல மேனாக வருவேன் நினச்சி வந்து ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து இந்தியாவின் தலை சிறந்த ஆல்ரௌண்ட்ராக வந்து இருக்காருனால் அவருக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் அவங்க அக்கா வந்து அவங்கள ரொம்ப நல்லா பார்த்து இது பண்ணாங்க அவருக்கு வந்து அவங்க அக்கா தான் ரொம்ப தலை சிறந்தவங்க அதனால நீங்கள் என்ன பண்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து திருப்பி வந்து சேர்க்கறவுங்கள வந்து நீங்கள் ஒரு தலை சிறந்த ஆளாக எடுத்துக்கோங்க இவங்க எங்கேயாவுது ஒரு இடத்துல யாருமே ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வந்து உடையாம இருக்க மாட்டியான் எங்கேயாவுது ஒரு இடத்துல உடையிறப்போ வந்து உங்களை ஊக்கத்த ஊக்கம் கொடுத்து தூக்கி விட்றவுங்கள தான் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே தலை சிறந்தவங்களா இருப்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மட்டும் எப்போயுமே வந்து இது பண்ணுன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஒரு நாலு பேத்துக்கு ஊக்கம் கொடுத்தா நீங்கள் வந்து வேறே ஒருத்தரு வாழ்க்கையில் வந்து தலை சிறந்தவங்களா இருக்கலாம்